இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பிஎட் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து ட்ரைனிங் போயிருந்தேன் இங்கே பக்கத்தில் கேள்ஸ் ஹை ஸ்கூல் போயிருந்தேன் அங்கே வந்து எங்கள் காலேஜ் மட்டும் இல்லாமல் அதர் காலேஜ்லேருந்து ஒரு ஃபைவ் நம்பர்ஸ் போட்டிருந்தாங்க அதில் வந்து நானும் ஒன்று அவங்க காலேஜில் இருந்து ஒரு பொண்ணும் வந்து ஒரு கிளாசுக்கு வந்து ட்ரைனிங் போகிற மாரி இருந்தது அப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேத்துக்குமே ஈக்வலாக வேலை வந்து ஸ்ப்ரட் பண்ணி கொடுப்பாங்க இருந்தாலும் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கும் கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கும் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ரொம்ப முன் முன் கோபங்கள் அதிகமாக இருக்கும் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னால் சிடுக்குன்னு எனக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ்வாக இருப்பேன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன் அவங்க இப்படி கோபப்படுகிறாங்களே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் பொறுமையாக போக போக அவங்களும் கொஞ்சம் நாள் எங்களுக்கு வந்து எண்பது டேஸ் போட்டிருந்தாங்க அதில் வந்து எல்லா டேஸ்சும் அவங்களோட தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால அவங்களும் நானும் கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் மிங்கிள் ஆன மாதிரி இருந்துச்சு அவங்கள சமாளிக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அவங்களோட பேசி பழகுனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்தமாதிரி எதுவுமே அவங்க பண்ணலை அதுக்கப்புறம் அப்படியே இருந்து முடித்திட்டோம் எங்கள் ட்ரைனிங்கும்